ஆ ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் சார் இன்னைக்கு சீ ஃபுட்ஸ்ஸு டெய்லி ப்ராடக்ஸ் எல்லாமே ப ஸ்பெஷல் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்

ஆ ஓகே சார் டெலிவரி பண்ணிவிடுறோம் சார் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்றீங்க ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் வெல்கம் சார் ஆ